இது நம்பளோட விருப்பம் தான் பஸ்ஸுன்னு எடுத்துக்கிட்டால் கூட நம்ப லாங் பஸ் எடுத்துக்கிட்டு நம்ப சுற்றிக்கிட்டு வரலாம் ஒவ்வொரு ரெண்டு மூணு பஸ்ஸு மாற்றி போகலாம் இதுவே பைக்குன்னு எடுத்துக்கிட்டால் நம்ப ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு க்ளைமேட் இருக்கும் திடீர்னு மழை வரும் ரொம்ப வெயில் சில இடத்துல கடுமையான வெயிலாக இருக்கும் அதனால் நம்பளுக்கு கொஞ்சம் உடம்பு வந்து கொஞ்சம் டயட் ஆவும் அதுவே காருன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்பளோட இஷ்டப்படி எங்கே வேணா நிப்பாட்டி எல்லா இடத்துலையும் மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் நம்ப ஏசி போட்டுவிட்டு இல்லைன்னா வெயில் வரப்போ மழை பெய்யிறப்போ காரில் போறப்போ நம்பளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நம்ப ஃபேம்லியோட எங்கெங்க போகணுமோ அப்படி அப்படி போகலாம் பஸ்ஸில் போறப்போ நம்ப எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகலாம் ஆனால் நம்ப விருப்பப்பட்ட இடத்துல நிப்பாட்டியோ இல்லை நமக்கு அங்கே போகணும் இங்கே போகணும் ஒவ்வொரு ஊரில் அப்படி இது பண்ணி போக முடியாது அதனால் நம்ப பைக்கில் காரில் போகறதே ரொம்ப பெட்டர் தான் நம்பளுக்கு அது மூலமாக நம்பளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது மாநிலத்தை சுற்றி வரதுக்கு நம்ப மேலே இங்கே சென்னையில ஆரம்பிச்சி கீழே கன்னியாகுமாரி வரை இருக்கு நம்ப ஸ்டேட் ஃபுல்லாக சுற்றிட்டு வரதுன்னா கிட்டத்தட்ட நம்பளுக்கு ஒரு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வரதுன்னா நம்பளுக்கு ஒரு ஒரு வாரம் கரெக்டாக இருக்கும் நம்ப எல்லா ஊரையும் நிறையா சுற்றி பார்த்துட்டு வரலாம் அதுவே சும்மா ட்ராவலிங் நம்ப இதை சும்மா இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் அச்சீவ் பண்ணால் போதுன்னு நினச்சா நம்ப பைக் எடுத்துகிட்டே டக்குன்னு ஒரு த்ரீ டே டூ டேஸ்ல நம்ப முடிச்சரலாம் ரொம்ப கம்மி தான்